ஹலோ ம் ராஜா ஃப்ரூட் ஃப்ரூட்ஸ் கடைங்களா எங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வேணும் உங்கள் கடையில் என்னென்ன ஃப்ரூட்ஸ்லாம் இருக்குதுங்க எங்களுக்கு ஒரு பங்க்ஷன் நாளைக்கு

எனக்கு இது எல்லா ஃப்ரூட்ஸ்லியும் ஒ ஒரு அரை அரை கிலோ வேணும் நீங்கள் திராட்சை இருக்குதுங்களா திராட்சை வந்து பன்னீர் திராட்சை இருக்குதுங்களா இல்லை ப பச்சை திராட்சை இருக்குதுங்களா எனக்கு சீட்ஸ்ஸோட இருக்குகிற ஃபுரூட்ஸ் தாங்க வேணும் ஏன்னா அதான் உடம்புக்கு நல்லது எனக்கு அது தான் வேணும் மற்ற சீப்பு இல்லாததெலாம் எனக்கு வேண்டாம் வேண்டாம் கொய்யாப்பழம் இருக்குதுங்களா ம் ம் ஆப்பிள் கிலோ எவ்வளோங்க என்னங்க போ போன வாரம்தான் நூற்றி ஐம்பது ரூபாய்ன்னு நான் இங்கே வாங்கின நீங்கள் நூற்றி எண்பதுருவான்னு சொல்கிறீங்களே கொஞ்சம் கொறைச்சி சொல்லுங்களேன் சரிங்க ம் இருந்தாலும் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது இல்லைங்ளா சரிங்க நாங்கள் ஃபங்ஷன்னு கேட்குறோம் இன்னும் ஒரு பத்து ரூபாய் கம்மி பண்ணி சொன்னீங்கனால் இன்றும் வாங்கிறதுக்கு எங்களுக்கு ஈசியாக இருக்கும் இன்னும் பக்கத்து வீட்லேயும் ஃபங்ஷன்ருக்கு இன்னும் ரெண்டு நாள் கழித்து அங்கேயும் அவங்குளுக்கும் சொல்கிறதுக்கு உங்களுக்கு உங்கள் கடையை ரெக்கமெண்ட் பண்ணுவோம் இல்லைங்களா இன்றும் கொஞ்சம் பத்துரூபாய் கம்மியாக சொல்லுங்க சரிங்க கமலா ஆரஞ்சு இருக்காங்களா உங்கள் கடையில் எனக்கு கமலா ஆரஞ்சுயில் ஒரு கிலோ வேணும் ஆப்பில்ல ஒரு கிலோ வேணும் திராட்சையில் பன்னீர் திராட்சை கருப்பு திராட்சை எனக்கு ஒரு அரை கிலோ வேணும் வாழப்பழம் ஒரு ரெண்டு சீப் வேணும் இதெலாம் நாளைக்கு கண்டிப்பாக நீ நாங்களே வந்து வாங்கிக்கலாங்ளா இல்லை நாங்க அட்ரஸ் சொன்னால் நீங்கள் அனுப்ச்சிவிட்ருவிங்களா ம் சரிங்க எந்த பழங்களுக்கு சேதாரம் இல்லாமல் கரெக்டாக பாக்ஸில் அனுப்பி வைங்க ஆ சரிங்க ஆ சரிங்க அனுப்பிச்சிவிடுங்க